நான் என்னோடய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி அலங்காரம் பண்ணுறது ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நேரத்தில் நான் ஒவ்வொரு மாதிரி கற்றுக்கிட்டேன் மொதலில் வந்து அம்பாளுக்கு எப்படி புடவை கட்டுறதுன்னு கற்றுக்கிட்டேன் அப்புறம் எப்படி வர்ணம் பூசுறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் எனக்கு வந்து ஒருசில விஷயம் வந்து நான் எல்லாமே கற்றுக்காது இருந்தேன் நுணுக்க நுணுக்க நுணுக்கமாக நான் பார்த்து ஒவ்வொரு விஷயமும் நான் கற்றுக்கிட்டேன் இதுதான் நான் செய்த அனுபவம்